ஹலோ ஆ மேடம் தென்றல் மேடங்களா ஆ மேடம் நான் மிதுன் அம்மா ராஜி பேசுகிறேங்க ஆ மேடம் நா நல்லாயிருக்கீங்களா மேம் மேம் நாங்கள் எயித் ஸ்டாண்டர்டு ஏ செக்ஷன் மேம் ஆ ஆமாங்க மேம் ஆமாங்க மேம் மேடம் நாங்கள் பையனுக்கு இந்த வருஷத்துக்கு அப்புறம் வேறு ஒரு ஸ்கூல் பார்க்கலாண்ட்ருக்கோங்க ப எங்கள் வீட்டுக்காரருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குங்க மேடம் அதனால ஆமாங்க வேறு அ ஆமாங்க வேறு ஊருங்க நாங்கள் எல்லாம் சென்னை மூவ் ஆகிறோங்க ஆ ஆமாங்க மேடம் அதனால சரி டிசி வாங்கலாம் ம் டிசி வாங்கிறதுக்கு என்னப் ப்ரொசீஜர்னு கேட்கலான்னு கூப்பிட்டேங்க மேடம் ஆ அப்படிங்களா தேங்க்ஸ் மேம் ம் ம் வேறு ம் சரிங்க மேம் அதுதான் அப்போ இந்த ஏப்ரல் ஏப்ரல் மன்த்து மாதத்துல போகலாண்ட்ருக்கோங்க நாங்கள் அங்கே ஒரு ஸ்கூல் பார்த்து வச்சுருக்கோங்க இப்போத்திக்கி வேலம்மாள் ஸ்கூல் தான் பார்த்துருக்கோங்க ம் ம் அங்கே எல்லாம் கோச்சிங்கெலாம் நல்லா இருக்குன்னாங்க எங்களுக்கும் மாற்றுறதுக்கு மனதே இல்லைங்க அப்புறம் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கவும் சரி திடீரென்னு வேறு வழி இல்லை வ என்னப் பண்ணுறது என்னப் பார்க்குறோங்க ம் சரிங்க மேடம் ம்

சரிங்க மேம் ம ம்ம் சரிங்க மேடம் ம் ம்ம் அப்படிங்களாங்க மேடம் சரிங்க மேடம் நான் ம் ம் ஓகே சரிங் மேம் சரிங்க மேடம் ம்

அதுதாங்க மேம் ம் அதுதான் அவனும் இந்த ஸ்கூல் தான் பரவா அவனுக்கு இப்போதான் செட் ஆச்சு சரி மே அடுத்த வருஷம் நைன்த்து போர்டு எக்ஸாம்ஸ்கெலாம் ஈஸியாக இருக்குமேன்னு நாங்கள் யோசிச்சுட்ருந்தோம் இவருக்கு ம்ம் அதுதாங்க அவன் ஃபெர்பாமன்ஸும் நல்லா இருக்குது நல்லா சொல்லித்தறீங்க நல்லா டீச் பண்ணுறீங்க நல்லா கேர் எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி ஸ்கூலு வேறு அவனுக்கு கிடைக்குமான்னு தெரியலை இதுதான் பெட்ராக இருந்துச்சுங்க அப்புறம் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கவும் சரி ம் என்னப் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை சரி நீங்கள் சொன்னா மாதிரி ஹாஸ்ட்டல் வேணால் பார்க்குறோங்க எவ்வளோ ஹாஸ்ட்டல் பீஸ்செலாம் எவ்வளோ வருங்க அறு அறுபதாயிரம் ம் சரிங்க ஃபுட்டு எல்லாமே சாப்பாடு எல்லாம் ஆ சரி ம்ம் சரிங்க மேம் சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நன்றிங்க மேடம் ம் ஓகே ம் ம் ம்